அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு